இந்தியாவில் மிக முக்கியமான பண்டிகைகள் மற்றும் விடுமுறை நாட்கள் என்னென்னனா தீபாவளி விநாயகர் சதுர்த்தி அப்புறம் ம ரம்ஜான் அப்புறம் இன்னும் கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாமே வந்து மிக முக்கியமாக கொண்டாடப்பட வேண் படுறது இதில் வந்து தீபாவளி பண்டிகை வந்து ரொம்பவே வந்து அழகாக பயங்கர கிராண்டாக கொண்டாடுவாங்க அதுலையும் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பட்டாசு வெடிச்சு நிறைய வீட்லையே வந்து ஸ்வீட்ஸெல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக அதை கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாம் வந்து கிருஷ்ணரோடைய பிறப்பை பற்றி கிருஷ்ணருக்கு பிடிச்ச பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு அதை வந்து கிருஷ்ணருக்கு படைப்பாங்க அதேமாதிரி விநாயகர் சதுர்த்திக்கும் வந்து விநாயகர் வந்து கடவுள் ஞானத்தின் கடவுள்ன்னு சொல்லுறனால அவருக்கு வந்து அழகாக வீட்லையே வந்து களிமண்ணாலையே அவரை அவர் உருவத்தை செஞ்சு அவருக்கு வந்து பிடிச்ச எல்லா பலகாரத்தையும் படைச்சு அப்புறம் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கழிச்சு அவரை வந்து தண்ணியில கரைச்சு கொண்டாடுவாங்க தீபாவளி பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா நிறையா விளக்குகள் அது வந்து ஒளி குறிக்கிற ஒரு பண்டிகை ஸோ அந்த ஒளியை குறிக்கிற பண்டிகைனால மக்கள் வந்து அத ரொம்பவே வந்து ஒரு புது பிறப்பு ஒரு புத்துணர்வு அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அதை கொண்டாடுவாங்க தீபாவளி வந்து இந்த அரக்கன் அந்த அரக்கனை வந்து கொன்று அந்த அரக்கன் இறந்த நாளை அந்த மக்களுக்கு வந்து ஒரு விடிவுகாலம் வந்த மாதிரி ஒரு அடிப்படையில் வந்து அதை கொண்டாடுறாங்க அதேமாதிரி நம்ப பழை போகி பழையன கழித்து புதியன புகுதல் அந்த மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எரிச்சு அதுலருந்து நம்ம புதுவாழ்வு அப்படின்றத வந்து குறிக்கறதுக்காக போகி பண்டிகை கொண்டாடுவாங்க தீபாவளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு வந்து நல்லாவே வந்து கொண்டாடுவாங்க நார்த் இந்தியா சைடில் அதேமாதிரி இந்த பண்டிகை வந்து நவம்பர் டிஸ் அ அக்டோபர் அந்த ரெண்டு மாதத்துல தான் வரும் அந்த ரெண்டு மாதத்துலையும் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலேயோ இல்லை அக்டோபர் மாதத்துல ஏதாவது ஒரு மாறி மாறி ஏதாவது ஒரு டேட்டில் தான் வரும்